நான் ஃப் நான் ஃபஸ்ட் ஃபஸ்டு சூரிய உதையத்தை பார்த்தது எங்கள் ஊரு ஆத்துல ஆற்றுல தான் பார்த்தேன் முதல்ல நான் சபரி மலைக்கு மாலை போடும் போது டே தினமும் காலையில் காலையிலையும் மாலையிலையும் நீ குளிக்க போவேன் குளிக்க போகும் போதும் முதல் சூரிய உதையத்தை இங்கேருந்தான் நான் பார்ப்போம் அதே மாதிரி சாயங்காலமும் சூ சூரிய அஸ்தமனத்தையும் பார்ப்பேன் அப்புறம் ஒரு நாள் சுற்றுலா போகும் போது கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் அந்த ஆறுமணிக்கு முன்னாடி போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தமுனா சூரிய உதயம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறக்கு அந்த பீ பீச்லேருந்து பாக்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் சூரிய உதயம் அதேமாதிரி சூரிய அஸ்தமனம்மும் பார்க்கறக்கு அவ்வளோ நல்லாருக்கும் அங்கே வந்து முதல்ல சூரியன் வந்து மெது மெதுவாக உதயம் ஆகுறது அப்படி அவ்வளோ அழகாக தெரியும் இப்போவும் நிறையா பேர் அங்கே அது அதுக்காகவே போகிறாங்க சூரிய சூரிய உதையத்தை பார்க்குறக்கே போகிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே அதே மாதிரி அடுத்து மெரினா பீச்சுல மெரினா பீச்சிலியும் நான் பார்த்துருக்கேன் மெரினா பீச்சுல காலையில் போகும்போது பார்த்துருக்கேன் சுற்றுலா சுற்றுலா போகும்போது நிறைய பார்த்துருக்கேன் சுற்றுலா போய் பார்த்திருக்கேன் ராம்னா தனுஷ்கோடி தனுஷ்கோடியில் பார்த்திருக்கேன் தனு தனுஷ்கோடி வந்து யாரும் அவ்ளோக்கா வுடம் விடமாட்டாங்க அவ்வளாம் டைமுக்கு நாங்கள் வந்து ஒரு இது ஒரு விஐபியோட டூருக்காக போனது அதுனால் அங்கே போய் பீச்சுல அவ்வளோ நேரத்தில் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் அவ்வளோ நல்லாருக்கும் நேரத்துக்கு அதுவும் காலையில் வந்து அவ்வளோ நேரத்தில் சூரிய உதையத்த சூரிய உதயமாகும் மெது மெதுவா உதயம் ஆகும் போது நம்ம அதை நான் அவ்வளோ நல்லாருக்கும் இது மாதிரி இங்கே எங்கள் ஊரில் ஆற்றுல ஆற்றுல குளிக்க போக வர எல்லோரும் பார்ப்போம் நல்லாயிருக்கும்